கண்டிப்பாக லைட்டிங் வந்து சரியாக இருந்தால் தான் ஃபேஸில் உள்ள ரியாக்சன்ஸும் ஃபேஸ் எக்ஸ்ப்ரசன்னும் க்ளியராக ஒரு பிச்சராக கிடைக்கும் ஃபிக்சல்ஸும் டேமேஜ் ஆகாமல் இருக்கும் கேமரா கண்டிப்பாக கேமரா வேணும் ஃபோட்டோ எடுக்குறதுக்கு அது போவ லைட்டிங் கம்மியாக இருக்க இடத்துக்கு லைட்ஸ் தேவை